ஓவியம் வரையிறது மக்களுக்கு சே சி சிகிச்சை அழிக்கிற ஒரு முறையில் அதுவும் ஒன்னுங்கிற சொல்கிறது அது உண்மையான ஒரு விசயந்தான் ஏன் அப்படின்னா சிகிச்சைங்கிறது உடல்ற க காயத்தில் ஏற்படுற மருந்துக்கு மட்டும் சிகிச்சை இல்லை மனதுக்கு ஏற்படுகின்ற மன வலிக்கு மன பாரத்துக்கு மன ரீதியான சில பிரச்சனைகள் மத்தியில் கூட அதுக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு அள நம்ம ஒரு ஓவியம் வரைஞ்சாலும் கூட அது ஒரு ம ஒரு சிகிச்சை முறையாதாக இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு ட்ராயிங்கு ஒரு ஒழுக்கங்களை கற்று தருகின்ற ஒரு ட்ராயிங்கை வரையலாம் நல்ல ஒரு ஒரு இயற்கை காட்சிகள் வரையலாம் இயற்கை காட்சிகள் மத்தியில் ஓ அந்த இயற்கை காட்சிகள் பார்க்கும்பொழுது ஒரு அழகான ஒரு மனதுக்கு ஒரு அமைதியான ஒரு ஸ் ஒரு சூழல் ஏற்படுகின்ற மாதிரி இயற்கை காட்சிகள் வரையலாம் அதில் வந்து ஒரு நீரு நீரோடை இருக்கிற மாதிரி ஒரு பறவைகள் பறந்து வர மாதிரி ஓ ஒரு சூரியன் வந்து உதிச்சு அதில் ஒரு விடியற்காலையில் ஒரு தோற்றத்தை கொண்டு வர மாதிரி அதை பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு இன்பமான ஒரு ஒரு ரம்மியத்தை கொண்டு வர அளவுக்கு வரையும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது என்னென்ன அது மனதுக்கு ஒரு நிம்மதியை தருது அதனால் என்னென்னா அவங்க அவன் லைஃப்ல வந்து ஒரு இன்னும் கூட உடல் ரீதியாக ஆரோக்கியமான ஒரு மனநிலையை பெறுகிறான் அப்புறம் அவனுடைய படைப்பாற்றல் வந்து இன்னுமே நல்லா வளருது படைப்பாற்றல் வள வளரும்பொழுது அவனோடைய மூளை வளர்ச்சி அவனுடைய சிந்தனை வந்து இன்னும் மெருகேற்றுறது இது இன்னுமே கூட அவன் நிறைய விசயங்கள புதுசு புதுசாக உருவாக்குற அளவுக்கு அவனோடைய மனநிலை மலர வளருது இவ்வாறு வ ஓவியம் வந்து ஒரு சிகிச்சைக்கான சிகிச்சை முறையில் மனிதனுக்கான ஒரு சிகிச்சை முறையில் ஓவியம் ஒரு பங்கு ஒரு அளப்பறையற்ற ஒரு பங்கு இருக்குங்கிறதை எந்தளவும் மறுக்க முடியாது